நான் பேசிக்காக ஓவிய வகுப்பெல்லாம் போனதில்லை ஆனால் ஓவியம் வந்து வரைய பிடிக்கும் அந்த ஓவியம் வரைகிறதுல என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசிக்காகவே நான் பார்க்கறத எல்லாத்தையும் வரையணும்ன்னு நினைப்பேன் சிலத வரைய முடியும் சிலத வரைய முடியாது அந்த மாதிரி நேரத்தில் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் எனக்கு வந்து அப்போல்லாம் போன் இருக்காது யூட்யூப் அந்த மாதிரி எல்லாம் பார்க்க முடியாது ஸோ நான் ஏதாச்சும் ஒரு ரெஃபரென்ஸ் வெச்சுப்பேன் அந்த மாதிரி நான் வீட்டில் உள்ள சின்னச் சின்ன பொருள் அந்த வெளியில் ரோடு வீடு மரம் செடி கொடி குருவி பார்க்கற எல்லாத்தையும் வரைவேன் அந்த மாதிரி வரைஞ்சும் அதுவும் செட் ஆகல அப்படின்னா அப்பா அம்மாட்ட கேட்பேன் உதவி அப்போ வீட்டில் என்ன சொல்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு இதெல்லாம் எதுக்குத் தேவையா படிக்கிற வேலையைப் பார் அப்படிம்பாங்க இருந்தாலும் நான் அதை கண்டுக்காமல் வரைய ஆரம்பிச்சுடுவேன் இந்த மாதிரி வரையன்னால எனக்குள்ளே உள்ள ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் எல்லாமே குறையும் ஆ க்ளாஸ் போகலான்னு வீட்டில் கேட்பேன் ஆனால் என் வீட்டில் வந்து விட மாட்டாங்க இந்த மாதிரி நேரத்தில் வந்து நான் அப்படியே அந்த ட்ராயிங்குற ஒரு கனவை வந்து விட்ருவேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வயசு ஆக ஆக சரி கொஞ்சம் அப்படியே கண்ட்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ட்ராயிங்கை கண்ட்டினியூ பண்ணி பேசிக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் போய் உக்காரலாம் இந்த மாதிரி ட்ராயிங் ஸ்கில்லுலாம் இருந்துச்சு அப்படி அப்படின்னா உங்களை ப்ரொபஷனல் ட்ராயர் அப்படின்னு சொல்வாங்க பேசிக்காக இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தாட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு உங்களால் ஒரு ஷேப்பை வரைய முடியும் அப்படின்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணுறீங்க அப்படின்னா பேசிக்காக ப்ரொபஷனல் தான் ஸோ மனசில் தோன்றதை வரையலாம் நம்ம எண்ணங்களுக்கு வந்து வடிவமாக்கலாம் இப்போ நம்ம எண்ணங்கள் அ வடிவம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம நினைக்கறதெல்லாமே சில விஷயமாக வரைய முடியாது ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நம்ம சின்னச் சின்னதாக ப்ராக்டிஸ் பண்ணணும் வரையும் போதே ஸோ நம்ம பார்க்கறது யோசிக்கிறது எ நம்ம மனசில் பட்ட எல்லாத்தையும் வரைய ஆரம்பித்தோம் அப்படின்னா தாட்ஸ் கிவ் அ ஸார்ட் அப்படின்னு சொல்வாங்க ஸோ அந்த மாதிரி சின்னச் சின்ன விசயத்தை வரைய ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளும் ப்ரொபெஷனல் ட்ராயராக ஆகிரலாம் இதுக்கு தனியாக கோச்சிங் க்ளாஸ் போகணும் அப்படின்னுலாம் அவசியம் இல்லை ஜஸ்ட்டு பார்க்கறப்ப இதை ஒரு கண்ணில் ஒரு ஸ்னாப் ஷாட் எடுத்து அது நம்ம வரையும் போது நம்ம எப்படி வரையணுமோ கிறுக்கி போடுறோமோ இல்லை கரெக்டாக வரைகிறோமோ இல்லை சும்மா பேசிக்காக நாம் வரைஞ்சோம் அப்படின்னா நம்ம வரைகிறது நம்மளுக்கு அழகாக இருக்கோ இல்லையோ பார்க்கற மற்றவங்களுக்கு அது தெரியும் ஸோ கண்ணோட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வரைகிறது ஒரு ஒரு கண்ணோட்டமாக இருக்கும் இப்போ நான் வரைகிறது பார்த்தோன்னா எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் மற்றவங்களுக்கு பிடிக்கும் அதே மாதிரி மற்றவங்க வரைகிறது எனக்குப் பிடிக்கும் ஆனால் அவங்களுக்கு பிடிக்காது ஸோ இது வந்து ஒரொரு கண்ணோட்டம் அது ஒரொரு பெர்ஸ்பெக்ட்டிவில் தான் இருக்குது ஸோ இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் ஜஸ்ட்டு வரைஞ்சு தள்ளுவோமா அப்படின்ட்டு போய்ரலாம் வரையறதை பொறுத்தவரைக்கும் நிறைய டைப்பு இருக்குது ஸ்கெட்ச்சு இருக்குது ஆர்ட் இருக்குது ப்ளாக் அண்ட் ஒய்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஸோ எனக்கு பேசிக்காக என்ன ஸ்கெட்சிங் பிடிக்கும் அப்படின்னா பென்சில் ஸ்கெட்ச்சு தான்ங்க பிடிக்கும் பென்சில் ஸ்கெட்ச்சில் வந்து பேசிக்காக நம்ம ஒன்றுமே பண்ணத் தேவயில்ல கலர் அட் பண்ணத் தேவயில்ல ஜஸ்ட்டு வி ஹேவ் த பேப்பர் பெர்ஸ்பெக்ட்டிவ் பேப்பர் பெர்ஸ்பெக்ட்டிவ்னா ஒன்றும் இல்லை இட்ஸ் எ கன்சிடர் எ ட்ராயிங்கை வந்து டூ டியா த்ரீ டியா இல்லைன்னா மொதல் என்ன டைமென்ஷனில் வரைகிறோம் அது தான் ரொம்ப முக்கியம் பார்க்கறவங்களுக்கு நம்ம வரைகிற டயக்ராம் வந்து பொதுவாக பிடிக்க ஆரம்பிக்கணும் ஸோ அது தான் நம்ம சொல்வோம் அந்த டூ டி த்ரீ டி கணக்கெல்லாம் அதுக்கு தான் வரும் ஸோ பேசிக்காக இது எதுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜை வந்து உங்களோடய தாட்ஸை தான் நீங்கள் வரைகிற இமேஜை வந்து எடுத்துக்காட்டும் மற்றவங்களுக்கு இது வந்து புரிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ பேசிக்காக கான்செப்ட்டு இதான் டூ டி த்ரீ டியில் அப்புறம் வந்து அ மற்ற ஓவியம் மற்ற மற்ற யூஸ் பண்ணுற ஸ்கெட்ச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது நல்ல டைம் இழுக்கும் ஸோ நாம் பேசிக்காக இந்த க்ரேயான்ஸ் யூஸ் பண்ணாமல் மற்ற கலர் பேல்லேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் ஆயில் பெயிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ப்ரொஃபஷனல் பட் நம்ம வந்து பேசிக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பென்சில் ஸ்கெட்ச்சை வந்து இது ஓவரு ஸோ பென்சில் ஸ்கெட்ச்சில் நீங்கள் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு டூ டியில் நீங்கள் ட்ரை பண்ணிப் பாருங்கள் அதுக்கப்புறம் த்ரீ டி அதுக்கப்புறம் ஃபோர் கே எல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸு ப்ரொபொஷனல்ஸு அது பட் நீங்கள் வந்து டூ டியில் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் த்ரீ டி என்னை கேட்டால் அது ஓகே ஸோ நீங்கள் டூ டியில் என்ன மாதிரில்லாம் வரையலாம் ஆர்ட் ஸ்கெட்ச்சிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபஸ்ட் ஆப் ஆல் ஒரு டூ டி ப்ளைனில் ஒரு மரத்தை வரைய ஆரம்பியுங்க அதுக்கப்புறம் மிஞ்சிப் போனதுக்கப்புறம் அதில் நீங்கள் டேலண்ட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் ட்ரீ ஃப்ளவர்ஸு நம்ம ஒரு ரூமுக்குள்ள என்னென்ன இருக்கும் கம்ப்யூட்டர் மானிட்டர் சிபியு இந்த மாதிரி சின்னச் சின்ன பொருளாக வரையுங்க அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஹுயூமென்ஸ வரையுங்க ஸோ இதெல்லாம் நான் கற்றுக்கிட்ட மு முதல் ட்ராயிங் க்ளாஸில் ட்ராயிங் க்ளாஸ் வந்து எனக்கு போக காசு இல்லை பட் இருந்தாலும் நான் எல்லாம் தனித் தனியாக கற்றுக்கிட்டது க்ளாஸ் போனேன் பட் ஒன் மந்த் தான் அட்டெண்ட் பண்ணேன் நெக்ஸ்ட் மந்த்து வந்து ஃபீஸ் கட்டாததுதுனால் வெளியில் வந்துவிட்டேன் சில பல பிரச்சனைகள் இதுக்கப்புறம் நான் எங்கே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு அவ்வளவு தான் நான் செல்ஃபாக கற்றுக்கிட்டது தான் ட்ராயிங்கை பொறுத்தவரைக்கும் நீங்களும் நெனைச்சா செல்ஃபாக கற்றுக்கலாம் இது பேசிக்காக சிம்பிள் தான் ஆனால் ட்ராயிங்கை பொறுத்தவரைக்கும் அவங்கவங்க பெர்ஸ்பெக்ட்டிவை பொறுத்து தான் நீங்கள் வரையணும் நீங்கள் கைக்கு தோன்ற உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ அந்தளவுக்கு நீங்கள் வரையலாம் நீங்கள் உங்களுக்கே சில பேருக்கு தா தாட் எல்லாம் நிறையா இருக்கும் ஆனால் அவங்களால் சொல்ல முடியாது சொல்ல முடியாத சில விஷயத்தை வந்து நீங்கள் வரைஞ்சு கூட காட்டலாம் அது தான் டிராயிங்கோட ஒரு பவருனே சொல்லலாம் நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் வரைஞ்சீங்க அப்படின்னாலும் அதை வந்து தாட்டை வந்து நீங்கள் ஈஸியாக ஆர்ட்டாக கன்வர்ட் பண்ணிடலாம் ஸோ இது வந்து ஒரு ஒரு என்னா சொல்கிறதுன்னா ஒரு லேங்குவேஜுன்னு சொல்லலாம் அதை ஒரு புக்கு சொல்கிற ஆயிரம் கதையை வந்து ஒரு ஒரு ஆர்ட் வந்து சொல்லிடும் ஈஸியாக ஸோ அந்த மாதிரி உங்களோடய தாட்டை வந்து நீங்கள் என்ன வேணுனாலும் நீங்கள் வரையலாம் நேர் கோடாகவோ ஒரு புள்ளியாகவோ சிறு வட்டமாகவோ என்ன வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் அந்த தாட் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு தோணினதா இருக்கும் ஸோ மற்றவங்களோடது அப்படின்னு எடுத்துக்காமல் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வரைஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்குப் பிடிக்கும் மற்றவங்களுக்கும் பிடிக்கும் ஸோ பண்ணுறத ரசித்து செய்யுங்க ட்ரா பண்ணுறப்ப ஜஸ்ட்டு அப்படின்னு சும்மா சும்மா கைக்கு வர்றதை வரைஞ்சு விட்டீங்கன்னாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துடும் ஸோ எல்லாம் சும்மா சிம்பிள் டெக்லாம் இருக்குது பேசிக்காக பார்த்தீங்கன்னா லைன் ஸ்கெட்ச்சு வந்து ஓரளவுக்குத் தெரியும் எனக்கு லைன் ஸ்கெட்ச்சுங்கிறது வந்து என்ன பண்ணணும்ன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கிரைன் வரைவீங்க கிரைனில் வந்து ஒன் ஒன் சென்டிமீட்டர் டு சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு இடைவெளி விட்டு வரைஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் பாட்லுயும் ஃப்ளோவில் கை என்ன ஃப்ளோவில் போகுதோ அந்தளவுக்கு நீங்கள் வரைஞ்சால் போதும் இந்த மாதிரி வரைகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கிற ஃபீலிங்ஸு ஜஸ்ட்டு நீங்கள் என்ன எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க உங்கள் மனசில் உள்ளதை அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க உங்கள் ப்ரெயினில் உள்ளதை அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப பேசிக் பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும் மற்றபடி நீங்கள் வந்து எந்த விஷயமும் பண்ண மாட்டீங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஃபு மெண்ட்டல் மெண்ட்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும் ஸோ அப்புறம் வந்து நீங்கள் என்ன பேசணும்ன்னு நெனைக்கிறீங்களோ அதை ஆர்ட் ஃபார்மாக நீங்கள் கன்வெர்ட் பண்றதுனால உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் நீங்கள் மற்றவங்ககிட்ட இதை பேசி தான் சொல்லணும்ன்னு புரிய வைக்க வேண்டியதில்லை ஸோ ஆர்ட்டுக்கு வேல்யூ இருக்குது ஆர்ட்டும் ஸ்பீக் பண்ணும் அந்தளவுக்கு ஆர்ட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குது ஸோ இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்படி தான் ட்ராயிங் ஜர்னி போய்ட்ருக்கு ஸோ இதுக்கப்புறம் நான் வரைகிற எல்லா ட்ராயிங்கும் நான் வந்து பெயிண்ட்டிங்குக்கு மாறிவிட்டேன் ஸ்கெட்ச்லேருந்து பெயிண்ட்டிங்குக்கு மாறிவிட்டேன் பென்சில் ஸ்கெட்ச்லேருந்து ஆயில் பெயிண்டிங் ஸ்கெட்ச்சிங்குக்கு போய்விட்டேன் ஆனால் ஸ்கெட்ச்சிங்கை பொறுத்தவரைக்கும் ரொம்ப டிஃபிக்கல்ட்டுலாம் கிடையாது ஸ்கெட்ச்சிங்கும் ட்ராயிங்கும் அதாவது ட்ராயிங்கில் வந்து ஸ்கெட்ச்சிங்கும் ஆயில் பெயிண்டிங்கும் ஒன்று தான் பட் இங்கே நம்ம ரொம்ப பென்சிலுக்கு வேலை கொடுப்போம் அங்கே நம்ம ரொம்ப ஆயிலுக்கு வேலை கொடுப்போம் ஆயில் பெயிண்டிங்கு ஆயில் பெயிண்டிங்கை பொறுத்தவரைக்கும் நம்ம என்னென்ன கலர் யூஸ் பண்ணுறோமோ அந்த கலர் தான் அந்த கலர் தான்னு இல்லை இப்போ நம்ம ட்ரீயை வந்து பச்சை கலரில் பார்க்குறோம் அப்படின்னா அங்கே பச்சை தான் கொடுக்கணுன்னு இல்லை நீங்கள் பேக்ரௌண்டு கருப்பாக கொடுத்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் ப்ளைன் கலரில் க்ரீன் கொடுத்தீங்கன்னாக் கூட அது தூரத்துலேருந்து பார்க்கும் போது ஒரு மரம் மாதிரி தான் தெரியும் ஸோ நம்ம பார்க்கற பெர்ஸ்பெக்ட்டிவ் தான் இப்போ நம்ம நம்ம ஒரு கருப்பு கலரில் பெயிண்ட் இந்த ப்ளாக் பெயிண்ட்டில் அடிச்சுட்டு இதை நம்ம குச்சின்னு சொன்னாலும் குச்சின்னு நம்புவாங்க இதை கல்லுன்னு சொன்னாலும் கல்லுன்னு நம்புவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இது ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் நம்ம கைக்கு வர்ற பொருளை நம்ம வரைஞ்சாலே அது நல்லா தான் இருக்கும்